ஒரு குவார்டினேட்டர்ன்றவங்க அந்த டீமை வந்து நல்லா வழி நடத்தறவங்களா இருப்பாங்க அவங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க நம்மளை எப்படி வந்து தோற்கடிக்கணும் இல்லை நம்மள்ட்ட எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற ட்ரிக் எல்லாமே தெரிஞ்சு வச்சு நமக்கு சொல்லித் தருவாங்க அப்போது அந்த குவாடினேட்டர் சொல்றதை கேட்டு நடந்தால்தான் நம்ப வந்து ஒர்க்கில் வந்து ஜெயிக்க முடியும் இல்லை ஒரு வேலையில் அந்த வேலையை சக்சஸ் பண்ணுறதுக்கும் அந்தக் குவாடினேட்டரோடய நம்ப குவாடினே அந்தக் குவாடினேட்டருக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னாதான் வந்து கரெட்டாக இருக்கும் அந்தக் குவாடினேட்டர் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ப பதில் சொல்லியாகணும் ஏன்னால் நம்ப வந்து அவங்களோட இதில்தான் இருக்கோம் கன்ட்ரோலில் அப்போது குவாடினேட்டரை நம்ம மதிச்சு நடக்கணும் குவாடினேட்டர் கேட்கற கொஸ்டினுக்கு எல்லாம் நம்ம கரெட்டாக பதில் சொன்னால்தான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இன்ட்ர்வியூ இன்ட்ர்வியூ எடுக்கிறவங்களும் அந்தந்த குவாடினேட்டருக்கு வந்து பதில் சொல்லணும் இல்லை நமக்கு மேல் ஒரு டீமில் வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு குவாடினேட்டர் கேட்கற நம்ம ஒர்க் பண்ணனால எல்லாமே தப்பாயிருச்சுனால் அந்தக் குவாடினேட்டர் கேட்கற கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும் நான் இதை பண்ணிணேன் அதனால்தான் ஆச்சு அப்போதான் அவங்க வந்து அதை சால்வ் பண்ண பார்ப்பாங்க அப்போது குவாடினேட்டருக்கு குவாடினேட்டருக்கும் இன்னும் ஈசியாக இருக்கும் ரொம்ப நம்ம அவங்கள டென்ஷன் பண்ணாமல் பதில் சொல்லிட்டோம் சீக்கிரம் பதில் சொல்லிட்டோன்னால் குவாடினேட்டருக்கு இன்னும் ரொம்ப ஈசியாக இருக்கும் நம்ம ஏதா பிரச்சனையில் இருந்தால் அது வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈசியாக இருக்கும் அப்போது குவாடினேட்டர் என்ன கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்லணும் குவாடினேட்டர் என்றவங்க ஒரு ஒரு ஒரு ஒரு வயது ஒரு அவங்க கொஞ்சம் டக்குனு சின்ன வயதில் குவாடினேட்டர் ஆக மாட்டாங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களதான் குவாடினேட்டராகவே போடுவாங்க அப்போ அந்த குவாடினேட்டர் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவங்க ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சும் வந்தவங்கள்தானே அப்போது அவங்க கேட்கற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுல தப்பே இல்லைல்ல நம்ம அப்படியே தான் இருப்போம் குவாடினேட்டரை மதிக்கத் தெரியணும் குவாடினேட்டர் கேட்ட கொஸ்டினுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்போது தான் நமக்கு நம் நமக்கு வந்து அந்த இடத்துல வேலை கிடைக்கும்